எங்கள் வீட்டில் அதிகம் ப்ரெஷர் குக்கரின் பயன்பாடு இல்லை அதில் சமைத்து சாப்பிட்டால் அதிகமான உடல்நலம் பாதிக்கும் அதனால் திறந்தவெளி பாத்திரங்களை தான் வீட்டில அதிகமாக சமைப்பாங்கள் அதுவும் கேஸ் கேஸ் எரிவாயு பயன்படுத்தி சமைக்கும்போது மட்டும் குக்கர் யூஸ் பண்ணுவாங்கள் அதில் வந்து சாப்பிட்டா அது கேஸ்டபிள் அந்த மாதிரி பிராப்லம் நிறையா வரும் அதனால் ப்ரெஷர் குக்கர் பயன்பாட்டை நாங்கள் அதிகமாக குறச்சிப்போம் திறந்தவெளினால் நார்மலாக விறகடுப்பு வச்சு அதில் சமைச்சு சாப்பிட்டு சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப அவ்வளோவா ஒன்றும் உடலுக்கு கெடுதல் வராது ஏன்னா அக்காலத்திலருந்தே அப்படிதான் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்கள் எல்லாமே திறந்த வெளி உணவு முறைதான் சிறப்பான முறை ப்ரெஷர் குக்கரை விட திறந்த வெளி பாத்திரங்களில் சமைத்து உண்பதை நான் மிகவும் விரும்புகிறேன் அதோட தயாரிப்பு முறை வந்து ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் கிராமப்புறங்களில் எப்படியா இருந்தாலும் ப்ரெஷர் குக்கர் இந்த கேஸ்ல சமைக்கிறோம் சிட்டி சைடுதான் ந நகரங்கள்ல தான் பயன்படுத்துகிறாங்க கிராமப்புறத்தில் பயன்படுத்துகிறது திறந்த வெளி பாத்திர சமைக்கிறதுதான் அதனால் எல்லாமே ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் அன்னன்னைக்கு அவங்கவுங்க தோட்டத்தில் பறிச்சு கொண்டு வந்து அதை வேக வச்சியோ குழம்பு வச்சு ஃப்ரை பண்ணி எப்படியோ ஃப்ரெஷ்ஷாக திறந்த வெளி பாத்திரத்தை வச்சு சமைக்கிறதனால அது வந்து உடலுக்கு நன்மை தர நன்மை தரும் நிறையா அதே குக்கர் கேஸ்ஸு வெளில அங்கே வெளில அவங்க விற்பனைக்காக ஒவ்வொரு பொருளையும் கெமிக்கல் கலந்து அதை சமைச்சு சாப்பிட்றத விட கிராமப்புறங்கள்ல திறந்த வெளி உணவு முறையில் அன்னன்னைக்கு பறிச்சு அன்னன்னைக்கு சா காய்கறிகள் எடுத்து அதை சமைச்சி சாப்பிட்டு ஹெல்த்தியாக உடம்பு நல்லா சுகாதாரமாக இருக்கும் அந்த சுவையும் சொல்லப் போனால் அருமையாக இருக்கும் திறந்த வெளி அடுப்பு முறையில் செய்கிறனால சுவை வந்து குக்கர்ல வச்சு சமைக்கிறதை விட குக்கர்ல எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கோர்வையாக இருக்கும் டேஸ்ட்டு வந்து ஸ்ப்ளிட் ஸ்ப்ளிட்டாகி ஸ்ப்ளிட்டாகி தெரியும் இதே திறந்த வெளி முறையில் சாப்பிட்டா அது வந்து அருமையாக இருக்கும்